எனக்கு வந்து பர்டேங்க என்னோடய பர்டேக்கு ஒரு செடி வாங்கினேன் சரி அந்த செடியை நட்டு வச்சால் நல்லாருக்கும் அப்படின்னு நினச்சுட்டு நான் போய் எங்கள் அம்மாக்கிட்ட அம்மா இந்தமாதிரி ஒரு செடியை வாங்கினேன் அந்த செடியை நான் நட்டு வக்கணும் அந்த செடியை நட்டு வைக்க எந்த மண் கொட்டுனால் நல்லாருக்கும் அப்படின்னு நான் கேட்டேன் எங்கள் அம்மா வந்து பட்டை மண்ணு கொட்டி அந்த செடியை வச்சோமுன்னால் நல்லா வளரும் செடி நல்லா செழிப்பாக இருக்கும் நல்லா பூத்து குலுங்கும் அப்படின்னு சொன்னாங்கள் சரி அப்படின்னு நானும் பட்டை மண்ணு எங்கே இருக்குன்னு போய் கண்டுபிடிச்சு அதை அந்த மண்ணை அள்ளிட்டு வந்து அப்புறம் கொட்டி அப்புறம் அதை நட்டு வச்சேனா நட்டு வச்சு டெய்லி நானும் நட்டு வச்சு தண்ணி ஊற்றினேன் மண் குழிப்பறிச்சு தண்ணி ஊற்றி நல்லா செடியை வச்சிட்டேன் ஒரு வழியாக செடியை வச்சிட்டோமே அப்படின்னு நினச்சேன் கடைசியில பார்த்தா செடி வளரவே இல்லைங்க எப்படி வச்சேனோ அப்படியே தான் இருந்துச்சு சரி அப்படின்டு போய் உடனே எங்கள் அம்மாக்கிட்ட அம்மா இந்தமாதிரி நான் வச்ச செடி வளரவே இல்லை அப்படின்னு போய் நான் எங்கள் அம்மாக்கிட்ட சொன்னேன் அவங்க வந்துட்டு வெறும் பட்டை மண்ணை மட்டும் வச்சு செடிக்கு தண்ணி ஊத்துனால் செடி வளராது அதுக்குத் தேவையான அதுக்கு தேவை வந்து வெயிலும் தேவை தண்ணியும் தேவை கொஞ்சம் உரம் போட்டாதான் செடி வளரும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொன்னாங்கள் சரி அப்படின்னு மறுபடியும் குழிப்பறிச்சு பட்டை மண் கொட்டி செடியை வளர்த்து கொஞ்சம் அதுக்கான தேவை கொஞ்சம் உரம் பொட்டாசியம் கொஞ்சம் உரம் நம்மளா தயாரிக்கிற உரம் அப்படின்னு சொல்லிட்டு நாக்குப் புழு ஒரம் மண் மணல் சாம்பல் அப்புறம் வந்துட்டு வெங்காயம் வெங்காயத்தோல் அதெல்லாம் கொட்டி அந்த ஒரத்தெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி எங்கள் அம்மா கொடுத்தாங்க அந்த ஒரத்தை எடுத்துகிட்டு போய் இதில் என்னென்னலாம் கலந்தால் கொஞ்சம் செடி வளரும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சால் அப்படிங்கம்போது இப்போ நம்ம உரம் தயாரிக்க என்னென்ன பண்ணுவோம் மாட்டுச்சாணம் மாட்டுச்சாணத்தையும் வேப்பங்கொட்டை நொச்சி புங்கன் அந்தமாதிரி கொஞ்சம் சேர்த்து அதெல்லாம் இடிச்சு காய வச்சி அதை கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாள் அப்படியே வச்சிருந்து அதை எடுத்துட்டு போய் அதை நான் வச்ச செடியில கொண்டு வச்சு அதை போட்டுட்டு அப்புறமா அந்த பட்டை மண்ணை தள்ளி மூடி வச்சிட்டு தண்ணி ஊத்துனால் கொஞ்சம் கொஞ்சமாக வளரும் சொல்லி எங்கள் அம்மா சொன்னாங்கள் சரிம்மா அப்படின்ட்டு நானும் செஞ்சேன் அதேமாதிரியே செஞ்சு அந்த செடியை கொண்டு அந்த செடியை கொண்டு வெயிலுக்கு நேராக வச்சிட்டு அப்படியே கொஞ்சம் பறிச்சு டெய்லியும் தண்ணி ஊத்துனாங்கள் அப்புறமா செடி கொஞ்ச கொஞ்சமாக வளர்ந்து வந்தது கொஞ்சம் செழிப்போடயும் நல்லா கொஞ்சம் வந்துச்சுங்க